ஹலோ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆமாம் ஆமாம் சொல்லுங்க ஓகே சரி ஆ உங்களுக்கு என்ன பண்ணுது இப்போ இன்னும் ப்ராப்ளம் இருக்கா சரியாகிருச்சா இல்லை டேப்லெட்ஸ் எடுக்கிறீங் ஓகே டேப்லெட்டெல்லாம் எத்தனை நாள் கொடுத்தேன் ஓகே வெ டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே ஆ ஓகே நீங்கள் டேப்லெட்ஸ் இருந்துதுனால் அதை நீங்கள் கன்ட்டினியூ பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை உங்களுக்கு பெய்ன் ஜாஸ்த்தியாக இருக்குது அப்படினா நீங்கள் இடையிலே கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஹாஸ்ப்பிட்டலுக்கு வரலாம் நீங்கள் மார்னிங்கில் வாங்க ஒரு செவன் டூ எயிட் அந்த மாதிரி வாங்க ஆ இருப்பாங்க நீங்கள் டேரக்ட்டாக வந்து பார்த்துட்டு சார் பார்த்தொடன அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப மெடிசன்ஸ் வேணுணால் கன்ட்டினியூ பண்ணிக்கலாம் இல்லாட்டி அது என்னங்கறது டாக்டரு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை நீங்கள் இது இப்போ கன்ட்டினியூ பண்றபடி பண்ணிடுங்க ஏன்னா இது ஒரு கோர்ஸாக கொடுத்துருப்பாங்க அதனால் பெட்டர் நீங்கள் இதை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் உடனே நீங்கள் ஸ்விச் ஓவர் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபக்டிவ்வாக இருக்காது அதனால அதனால சைடெஃபக்ட்ஸ் கூட வரலாம் ஸோ அதனால நீங்கள் இந்த டேப்லெட்ஸ கன்ட்டினியூ பண்ணுங்க ஒரு மாதம் சொல்லிருந்தாங்கன்னா ஒரு மாதம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஸ்ப்பிட்டல் வாங்க இடையில பெய்ன் இருந்தால் இல்லாட்டி வந்து சார்ர பாருங்க ஓகே தேங்க் யூ